மதிய உணவு இரவு உணவிற்கு என்ன சமைக்கிறிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு குக்கிங்கே தெரியாது நான் வந்து இந்த லாக்டவுன் இதில்தான் கொஞ்சம் யூடியூபை பார்த்து குக்கிங்லாம் கற்றுக்கிட்டேன் இப்போ வந்து மதிய உணவு அப்படிங்கிறது வந்து கொஞ்சண்டு ரைஸ் அதுக்கு வந்து எதாவது கொ கொழம்பு மாதிரி சாம்பார் இல்லைன்னா புளிக்கொழம்பு அந்தமாதிரி அதுக்கு வந்து எப்போதுமே மதிய உணவை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்க காலையில் வந்து ஃபுட்டை வந்து கொஞ்சம் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகவும் அதைவிட கம்மியாகதான் மதியம் எடுத்துக்கணும் அது எப்படின்னா ரைஸ் கம்மியாக சைடிஷ் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா ரைஸ் வந்து கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க ரைஸ்ஸுங்கிறது வந்து கார்போஹைட்ரேட் ஸோ வந்து அதனால் இது கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டு சைடிஷ்ஷுங்கிறதை வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் ஏன்னா ஃபு அதுமாதிரி வெஜிடபுள்ஸ் அந்தமாதிரி கொஞ்சம் நிறையா எடுத்துக்கணும் ஏன்னா அதுதான் ஹெல்த் கார்போஹைட்ரேட் ஃபுட்டை வந்து ரைஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கணும் இதைமாதிரி கொழம்பு கொஞ்சம் ஊத்திக்கிட்டு அதிலயேதான் வந்து அதுக்கப்புறம் தொட்டுக்க வந்து கொஞ்சம் நிறையவே வச்சிக்கலாம் மதியம் நைட்டுங்கிறது வந்து சாப்பாடு வந்து கொஞ்சம் கம்மிதான் ஏன் கம்மியாக எடுத்துக்கணும் அப்படிங்கறத காலையில் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும் மதியம் வந்து அதை விட கொஞ்சம் கம்மி நைட் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் எப்படி ஒரு மோஸ்ட்லி சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி ரெண்டு இட்லி அதுதான் அந்தமாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து சைடிஷ் அந்தமாதிரி மோஸ்ட்லி வந்து எங்கள் வீ எங்கள் இதில் வந்து மதியம் என்னன்னா ரைஸ்ஸு சைடிஷ் அப்புறம் வந்து கொழம்பு எதாவது கொழம்புன்னா வந்து கொழம்பு வச்சி ரசம் மோர் எடுத்துப்பாங்க நைட் வந்து மோஸ்ட்லி என்னன்னா மோஸ்ட்லி வந்து தோசைதான் மோஸ்ட்லி தோசை தோசைக்கு வந்து சைடிஷ் வந்து மதியம் ஏதாச்சும் கொழம்பு அந்தமாதிரி எடுத்துக்கலாம் டெய்லி வந்து ஒரு எக்கு சேர்த்துக்கறது நல்லது ஏன் அப்படின்னா எக்கில் வந்து ப்ரோட்டீன் நிறைய இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ வந்து அதனால் டெய்லி வந்து ஒரு ஒரு எக்கு எடுத்துக்கிறது நல்லது எக்கு எடுத்துக்கலாம் எக்கை வந்து சில பேருக்கு வந்து எக்கில் வந்து பாயில் பண்ணி சாப்பிட பிடிக்காது ஸோ அதனால் வந்து அதை அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்தமாதிரி ஆம்ப்லேட் போடலாம் அந்தமாதிரி போட்டு ஃபுல்ஃபாயிலாக ஆமாம் அந்தமாதிரி போட்டு அதை அப்படி கூட எடுத்துக்கலாம் சைடிஷ் வந்து மோஸ்ட்லி வந்து ரைஸ் வச்சு சைடிஷை வந்து குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக வச்சிக்கணும் வெஜிடபுள்ஸ் அதாவது பீட்ரூட் கேரட் அந்தமாதிரி வந்து நிறைய எடுத்துக்கலாம் மதியத்து நைட்டுக்கு வந்து அதே இ சீக்கிரம் வந்து செரிக்கிறமாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மோஸ்ட்லி இந்த மைதா ஐட்டம் பரோட்டா அந்தமாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் இ சீக்கிரம் வந்து செரிக்கிறமாதிரி ஃபுட்டாக ஈஸியாக இது பண்ணி குழந்தைங்களுக்குலாம் வந்து இட்லி தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க இட்லி தோசை இந்தமாதிரி மாவு ஐட்டம்லாம் கொடுத்தோன்னா சீக்கிரம் வந்து செரிச்சிடும் ஸோ அந்தமாதிரி ஐட்டமை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது பெரியவங்களுக்கும் அதேமாதிரிதான் மோஸ்ட்லி நார்மல் ஸ்டேஜ்ல உள்ளவங்கக்கூட எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் இதாகிடும் பட் வந்து ஏஜ் ஆனவங்க சின்ன குலந்தைங்களுக்குலாம் வந்து இந்தமாதிரி ஈஸியாக இது பண்ணுறமாரி வைட்டமி இட்லி தோசை சப்பாத்தி பூரி பூரி கூட ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா அது ஆயில் ஐட்டம் அதை வந்து மதியத்து நைட்டுக்கு வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண வேண்டாம் சப்பாத்திங்கிறது வந்து ஃபுல்லாகவே இந்த ஆயில் இல்லாமல் ஆவியில வேகுறது அப்படிங்கறதுனால அதை யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்திங்கிறதை அதில் வந்து குவான்டிட்டி வந்து எத்தனை வேணுமோ ரெண்டோ இல்லை மூணு நாலு இந்தமாதிரி எடுத்துக்கலாம் அப்படிக்கூட எடுத்துக்கலாம் ஸ் நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்தமாதிரி அதுக்கு தேவையானமாதிரி நம்மளுக்கு என்ன பிடிக்கிதோ அந்தமாதிரி சில பேருக்கு வந் மதியம் வந்து சாப்பாடு ரைஸ்ஸும் எடுத்துக்கிறத்துக்கு வந்து பிடிக்காது ஸோ அதனால் ரைஸ் கொஞ்சம் வந்து கம்மியாக எடுத்துக்கிட்டு இதுமாதிரி எக்கு எக்கு எடுத்துக்கிறது பொரியல் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறது அந்தமாதிரிக்கூட யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல பொட்டேட்டோ யூஸ் பண்ணுறத கொஞ்சம் இது பண்ணணும் ஏன்னா வந்து அதில் வந்து நிறைய வாய்வு இருக்குது அப்டின்னு சொல்லுவாங்க ஸோ பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் பொட்டேட்டோ வந்து வாழைக்கா அந்தமாதிரி ஐட்டம்லாம் டெய்லி எடுத்துக்க வேணாம் அதெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ்ஸு இல்லைனா டூ டைம்ஸ் அந்தமாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அது வந்து வாயுன்னு சொல்கிறதுனால பெரியவங்களுக்கெலாம் அவ்வளோவா அது இந்த மூட்டு வலி இந்தமாதிரி வரதனால அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் ஹெல்தி ஃபுட்டாக எக்கு நிறைய எடுத்துக்கலாம் எக்கு மோஸ்ட்லி எக்கு டெய்லி ஒரு ஒரு எக்கு எடுத்துக்கலாம் டெய்லியும் வந்து ஒவ்வொரு வெஜிடபுள்ஸ் கேரட்டு பீட்ரூட்டு வேற என்னா மு முட்டைக்கோஸ் அது எடுத்துக்கலாம் இந்தமாதிரி இந்த பொட்டேட்டோ வந்து வீக்லி ஒன்ஸ் வாழைக்காவும் வீக்லி ஒன்ஸ் அத யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து மதியம் மோஸ்ட்லி நாண்வெஜ் சமைச்சால் ஹெவியாக நிறையா எடுத்து சமைக்காமல் கொஞ்சம் சமைச்சு அந்தமாதிரி போட்டுக்கலாம்